தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சொற்றொடர்ன்னு பார்த்தம்னா திருக்குறளில் திருவள்ளுவ திருவள்ளுவர் எழுதியிருக்க ஒரு குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச குறள் என்னன்னா என்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ந்நன்றி கொன்ற மகற்கு இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்திங்னா இந்த உலகத்தில் இருக்க எந்த அறத்தை வேணா நம்ம ஃபாலோ பண்ண நம்ம மறந்திருந்தாலும் அதிலருந்து கூட நம்ம தப்பிச்சிக்கலாம் ஆனால் ஒருத்தர் செஞ்ச உதவியை நம்ம மறந்தம்ன்னா அதிலந்து தப்பறத்துக்கு வழியே இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் அந்த காலத்துல எழுதி வச்சிவிட்டு போயிருக்கார் இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்குனா இப்போ மா மாறிக்கிட்டு வர காலங்களில் அனைத் எல்லா மனுஷங்களும் பார்த்தனா ரொம்ப சுய நலமாக இருக்காங்க அவங்க தேவைக்காக பழகிட்டு அப்போவே அவங்க தேவை முடிஞ்சதும் அவங்கள விட்டுவிட்டு போயிடுறாங்க ஆனால் அப்படி இருக்க கூடாது தன்ன முன்னேற்றி விட்டவங்களை காலம் ஃபுல்லாக நினச்சிட்ருக்கணும் அவங்களுக்கு நன்றி கடன் செய்யற விதமாக அவங்க அவங்கள மறக்காமல் இருக்கிறதான் நம்மளுக்கு ஒரு நன்றி கடன் செய்யிறதாக இருக்கும் அவங்களுக்கு அதனால இந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் தாய் மொழியாக இருக்கிறதுக்கு பேர் என்ன நான் மட்டும் இல்லை மற்ற நாட்டில் பிறந்த எல்லாருக்குமே இது தெரியும் எல்லாருமே நம்ம தமிழ் மொழியை உண்மையாக மதிக்கிறாங்க இது தமிழர்கள் நாம வந்து கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா நம்ம தமிழ் நம்ம தாய் நாடு பார்த்தம்னா தமிழ்ன்னு சொல்றாங்க தமிழ்தான் இந்த உலகத்துல முதல் முதல்ல பிறந்த மொழின்னு சொல்றாங்க தமிழ்லருந்து பிரிந்த மொழிகள்தான் இப்போ உலகத்தில் வந்து வளர்ந்துக்கிட்ருக்கு தமிழ் நம்ம தமிழ்ன்னு ஆரம்பிக்கும்போது தமிழில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி ஒவ்வொரு அர்த்தங்களும் சரி அது மரியாதையாகவும் ஒருத்தர் மனசை புண்படுத்த முடியாததாகவும் இருக்கும் மற்ற வார்த்தைகளில் இரு இருக்க மற்ற வார்த்தைகளில் அந்தளவுக்கு மரியாதைகள் இருக்காது தமிழ் மொழியை பயன்படுத்துறதுக்கு நம்ம பெருமிதம் கொள்ளணும்